பாடகர்கள் எல்லாம் செய்யும் பொதுவான தவறு என்னென்னால் சரியான மூச்சுப் பயிற்சி எடுக்காமல் கஷ்டமான பாடல்கள் எல்லாம் பாடப் போவது முக்கியமான தவறு அது மட்டும் இல்லாமல் சரியான பாடலை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க குரல் வளத்தை பாதுகாக்காமல் குளிர்ந்த நீர் கூல் ட்ரிங்க்ஸ் சளி பிடிக்கிற உணவெல்லாம் சாப்பிட்டு அவங்களோட குரல் வளத்தை கெடுத்துப்பாங்க அவங்க சரியான யோகா பயிற்சியாளர்கள் கிட்டே மூச்சுப் பயிற்சி எடுத்தால் நல்லாப் பாடலாம் நல்ல மருத்துவரை அணுகி குரலுக்கு பொருத்தமான உணவை சாப்பிடலாம் வேறு மொழியில் பாடும் போது நம்மளோடய மொழியில் எழுதி வச்சுப் பாடினா சிறப்பாக இருக்கும்